அந்தப் பொருள் வந்து வீணாக்கமாட்டேன் அதுவந்து தண்ணி வீணாகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு என்னென்ன பொருள் போடணுமோ அதையெல்லாம் போட்டு அதை வந்து சரி பண்ணி சமைச்சுருவேன் அப்புறம் வந்து இந்த உளுந்து வடை தண்ணியாட்டம் போகுது மாவு போ பிரிஞ்சு போகுது அப்படின்னா அரிசி மாவைப் போட்டு அரிசியில் அதை போட்டு சுட் அரிசி மாவு போட்டு உளுந்து பினைஞ்சி போட்டோம்னால் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் அதைவந்து நாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துக் கொடுக்குலாம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஓ குழம்பு வந்து தண்ணியாட்டம் போயிடுச்சுனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா தேங்காயை அரச் தேங்காயை அரைச்சி ஊற்றணும் தேங்காயை அரைச்சி ஊற்றினா அது குழம்பு சரியாக வந்துடும் உப்பு எச்சாக போச்சு அப்படின்னு யோச்சித்தோம்னா அதுக்கு வந்து நாம் வந்து ரெண்டு உருளை கிழங்கோ இல்லை தக்காளியோ வெட்டிப் போட்டு அந்த சாம்பாரை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணுணமுனால் அது நல்லா இருக்கும் குழம்பு உப்பு சரி வந்துடும் இது வந்து வே